ட்ரெயின் ட்ரெயின் வந்துங்க சரிங்க ட்ரெயின் வந்துங்க இன்ஜின் ரிப்பேராயிடுச்சிங்க இன்ஜின் வேறு இன்ஜின் கொண்டு வந்து மாட்டி ஓ வரதுக்கு லேட் ஆயிடுச்சிங்க கொஞ்சம் அது அதனால தான் லேட்டுங்க நீங்கள் எத்தனை மணிக்கு வந்துருந்தீங்க சரி சரிங்க சரிங்க நான் அப்போ சரி சரிங்க சரி சரிங்க அதாங்க இன்ஜின் ரிப்பேர் ஆனதுனால் வந்து இன்ஜின் கழட்டி மாட்டி ரெடி பண்ணி வரதுக்கு லேட் ஆகிருச்சிங்க அவ்வளோ தாங்க இல்லை இல்லைங்க வேறு இன்ஜின் கொண்டு வந்து தான் மாட்டினாங்க அந்த இன்ஜின் ரிப்பேர் பண்ண மாட்டாங்க அது அதுக்குனு இடம் இருக்கும் செட்டு மாதிரி இருக்கும் அங்கே கொண்டு போய் தான் அங்கே ரிப்பேர் பண்ணுவாங்க இங்கேலாம் எதுவும் ரிப்பேர் பண்ணமாட்டாங்க ஆட ஆ போயிருக்கேங்க இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் இல்லைனா எனக்கு எப்படி தெரியும்

சரிங்க சரி சரிங்க நான் நீங்கள் இதே ஊர் தானா ஆ சரி சரிங்க நான் போயிருக்கேங்க இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் ஆ ம் ஆ எனக்கு முன் அனுபவம் இருக்குது அதனால் தான் சொன்னேன் அது தாங்க ரிப்பேர் பண்ணிணா லேட்டாகும் அப்புறம் பேச பேசஞ்சர்ஸ்லாம் ஆமாம் ஆமாங்க ஆ பேசஞ்சர்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்களாங்க அதனால் இன்ஜின் வேறு இன்ஜின் எடுத்துகிட்டு வந்து பெட்டி மாற்றுறது தானங்க இன்ஜின் இருக்கிற பெட்டி ம அந்த இதை மட்டும் கழட் கழட்டி மாட்டுறது ம் சரி சரிங்க அது அது என்னங்க இன்ஜின் மாற்றுனா அவ்வளோ தான் அப்புறம் வேற ஒன்றும் பிரச்சனை இருக்காது அது ரிப்பேரானல் இன்ஜினோடய போனால் எதோ வழி வழியில் ஏதாவது நின் நின்றுச்சினா அது கொஞ்சம் சிரமம் தான்ங்க அதை கரெட்டாக பார்த்து அந்தந்த ஸ்டேஷனில் பார்த்து ரெடி பண்ணிக்குவாங்க ஆ சரிங்க